இப்போ வந்து முடி மற்றும் சருமத்தை எப்படி பராமரிக்கணும் அப்பிடின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கருவப்பில்லை எடுத்துக்கலாம் கருவப்பில்லைங்கிறது வந்து எல்லா கிராமத்திலையுமே இருக்கும் அந்த கருவப்பில்லையை பறிச்சு அதில் கொழுந்தாக இருக்கும் அதோடய பறிச்சு அதை அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சோம்னால் தலையில் வந்து குளிர்ச்சியாகருக்கும் இந்த பேன் பொடுகு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அந்த கசப்பான இதுக்கே இந்த முடியில உள்ளது எல்லாமே போய்டும் அடுத்ததாக பார்த்திங்கனா வெந்தயம் வெந்தயம் என்ன பண்ணும்னால் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து நைட்டே ஊறவச்சிட்டு படுத்தடணும் அப்படி காலையில் ஏந்திச்சி பார்த்தோம்னா வெந்தயத்தில் நல்லா ஊறி போயிருக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் அதை எடுத்து மிக்ஸியில போட்டு அதை அரைச்சி தலையில் தேய்ச்சி ஒருமணி நேரம் அதுபோல் காலையிலே வச்சி நல்லா வச்சிருந்தோம்னா தலை நல்லா குளிர்ச்சியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை அலசிடலாம் அதை அலசிட்டோம்னால் தலை வந்து நமக்கு குளிர்ச்சியாகருக்கும் முடியும் நல்லா வளரும் சோற்றுக்கற்றாழை சோற்றுக்கற்றாழையும் அதைமேரி தான் சோற்றுக்கற்றாழையை பறிச்சு அதோடய அந்த தோல்லாம் எடுத்துட்டு முள் முள்ளாக இருக்கும் அந்த தோல்லாம் எடுத்துட்டு அதில் உள்ள ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த பிசின் மட்டும் எடுத்து அதை அரைச்சி அதையும் தலையில் சேர்த்துட்டணும் தலை வந்து முடி வந்து நல்லா வளரும் நமக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா செம்பருத்தி இல செம்பருத்தி இலைய என்ன பண்ணுவாங்கனால் இலையலாம் பறிச்சு அதையும் அரைச்சி தலையில் தேய்ச்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்லா குளிர்ச்சியாகருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா நல்லெண்ணய் நல்லெண்ணய் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம டெய்லியும் நல்லெண்ணய் தேய்ச்சி குளிக்கணும் அப்போ தான் முடி நல்லா வளரும் அப்புறம் கையாந்தரை கையாந்தரைலாம் பார்த்திங்கனா நம்ம கிராமத்தில் வந்து வயல்லலாம் நிறையாருக்கும் அதை போய் பறிச்சிட்டு வந்து அதை அரைச்சி நல்லா தலையில தேய்ச்சிட்டோம்னா நமக்கு நரச்ச முடி இருந்தாக்கூட இந்த கையாந்தரையை தேய்ச்சா நம்ம முடியெல்லாம் அப்படே கருப்பாக போயிடும் நமக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் முடி நல்லாவும் வளரும் அப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா உறிச்சிட்டு அதை அரைச்சி தலையில் தேய்ச்சிட்டோம்னா அதில் உள்ள சாறுலாம் இருக்கும் அதில் சாறுலாம் இறங்கி நமக்கு முடி நிறையா கொட்டுனுச்சுனால் அந்த முடி வளர்றத்துக்கெலாம் வெங்காயம் நமக்கு பயன்படும் செம்பருத்திப்பூ செம்பருத்திப்பூ நம்ம சும்மா சாப்பிட்டாலே அது நமக்கு நல்லது தான் செம்பருத்திப்பூ சாப்பிட்டாலும் நமக்கு முடிலாம் நல்லா வளரும் அப்புறம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து யாரும் அவ்வளோவா பயன்படுத்தமாட்டாங்கள் பயன்படுத்த மாட்டாங்கள் அப்புறம் கருஞ்சீரகத்தை வந்து நல்லா வறுத்துட்டு அப்புறம் அதை அரைச்சி எண்ணெய்ல போட்டு தேங்காயெண்ணெய்ல போட்டு நமக்கு கருப்பாக மாறிடும் அப்புறம் எடுத்து தலையில தேய்ச்சிக்கிட்டோம்னா அதுவும் நமக்கு முடி நல்லா வளரும் அப்புறம் வேப்பலை வேப்பலையை அரைச்சி குளிச்சோம்னாலும் நமக்கு முடி நல்லா வளரும் இதுலாம் நமக்கு முடி வளர்றதுக்கு பராமரிக்கறதுக்கான இப்படிலாம் பராமரிக்கலாம் நம்ம அப்புறம் பார்த்திங்கனா சருமம் சருமத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பப்பாளி பப்பாளி என்ன பண்ணிட்டு நல்லா பழுத்த பழமாக எடுத்து அதை அரிஞ்சு அதை அப்படியே மூஞ்சியில தேய்ச்சிக்குலாம் அதை அரைச்சி அழகாக மூஞ்சு ஃபுல்லா அழகாக தேய்ச்சிட்டு நம்ம அழகாக கழுவுனோம்னால் மூஞ்சு பளபளன்ருக்கும் அப்புறம் பன நொங்கு நொங்கு வந்து நம்ம ஊர்லே கிராமத்திலே இருக்கும் மரத்தில் போய்லாம் வெட்டிட்டு அழகாக நொங்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த நொங்கில் உள்ள தண்ணியை தேய்ச்சாலே நமக்கு அவ்வளோ நல்லது மூஞ்சியில மூஞ்சிக்கலாம் நமக்கு அவ்வளோ குளிர்ச்சி அதனால இந்த பன நொங்கை நம்ம எடுத்து மூஞ்சிக்கு தடவிக்கலாம் அப்புறம் சந்தனம் சந்தனம் தடவுனால் மூஞ்சியில உள்ள பரு அதுலாம் பருலாம் இருந்துச்சுனால் சந்தனம் போட்டோம்னால் நமக்கு பருலாம் போய்விடும் அப்புறம் பார்த்திங்கனா பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு எல்லார் வீட்லையும் இருக்கும் அப்புறம் அந்த பச்சப்பயிறை எடுத்து ஊற வச்சு அரைச்சி மூஞ்சியில தேச்சிட்டு நல்லா காஞ்சோடன்ன அப்புறம் கழுவிட்டு பார்த்தா மூஞ்சு பளபளன்னு இருக்கும் பரு எல்லாம் போய்டும் அப்புறம் கடலை மாவு கடலை மாவு பார்த்தோன்னா மூஞ்சியில வந்து அரைச்சி அதை மூஞ்சியில எண்ணெயில் தண்ணியில கலந்து மூஞ்சியில போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா காஞ்சவொடன்ன அப்படே ஒரு மாதிரியா வர வரன்ருக்கும் அதுக்கப்புறம் அதை போய் மூஞ்சி கழுவிட்டோம்னால் மூஞ்சியில உள்ள பரு அது எல்லாமே அப்படே போய்டும் துளசி கூட நம்ம போட்டுக்கலாம் துளசியை சும்மா சும்மா இலைய பறிச்சு அதை கசக்கி சும்மா மூஞ்சியில கூட நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்புறம் தக்காளி போடுவாங்கள் தக்காளி போடுவேன் தக்காளியை ரெண்டாக அரிஞ்சு அதை சும்மா அப்படியே மூஞ்சியில அப்படியே தேய்ச்சிக்கிட்டோம்னா நம்ம ஃபேஸ்ல உள்ள கருவளையம் அதெலாம் போய்விடும் அப்புறம் கேரட் சாப்பிட்டா கூட நமக்கு நல்லது தான் மூஞ்சிலாம் பளபளப்பாக இருக்கும் அப்புறம் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சியை ரௌண்ட் ரௌண்டாக அரிஞ்சு கண்ணில் வச்சு கண்ணில் வச்சுக்கிட்டால் நமக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் மூஞ்சிக்கும் நல்லது அப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ல கருவளையம் தேங்காய் எண்ணெயை கண்ணை சுற்றி தேய்ச்சிக்கிட்டோம்னா அதில் உள்ள கருவளையம் எல்லாமே போய்விடும் அதுக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவாங்கள் அப்புறம் மஞ்சள் மஞ்சள் அரைச்சி மூஞ்சியில தடவிட்டோம்னால் மூஞ்சியிலலாம் முடிலாம் எதுவுமே இருக்காது அப்புறம் வந்து மூஞ்சி நல்லா பளபளப்பாகவும் இருக்கும் அப்புறம் முகப்பருலாம் எதுவுமே வராது அதுக்கப்புறம் மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை அந்த எடுத்து அதை அரைச்சி மூஞ்சியில தடவிக்கிட்டோம்னால் ஃபேஸ்லாம் நல்லா பளபளப்பாகருக்கும்